ஆ இங்கே காசி அல்வா கிடைக்குமா ஆ ஆ வேறு என்ன ஸ்பெஷல் உங்கள் கடையில் ம் ஆ முந்திரி அல்வா எவ்வளோ ஒரு கிலோ எவ்வளோ ஓகே வேறு என்ன ஸ்வீட் ஆ ஓகே

அது எவ்வளோ ரேட்டு முறுக்கு ஓகே ஓகே வேறு என்ன வச்சுருக்கீங்க ஸ்பெஷலாக சரி

நீங்கள் ஆட்ரு கொடுத்தா எத்தனை நாளில் கொடுப்பீங்க ஓகே ஓகே ஓகே சரி காசி அல்வா இருக்கில்ல அது எவ்வளோ எவ்வளோ சொன்னீங்க ஓகே எங்களுக்கு ஒரு கிலோ போல் வேணும் எங்களுக்கு இல்லை இல்லை வேண்டாம் எங்களுக்கு ஒரு கிலோ போதும் போதும் ஆ இப்போ ஆட்ரு கொடுத்தா டு டேஸில் வந்துடுமா டு டேஸில் வந்துடுமா இல்லை ஒரு ஃபங்ஷன் இருக்குது அதுக்காக தான் ஆட்ரு கொடுக்குறோம் ஒரு பங்க்ஷன்காக ஆ போதும் அது போதும் ஆ சரி ஓகே ஓகே டெலிவரி சார்ஜ்ஜி டெலிவரி சார்ஜ் எவ்வளோ ஆ ஓகே ஓகே உங்களுக்கு டு பிப்டி நான் பே பண்ணணும் ஓகே ஓகே ஓகே தேங்க் யூ ஆ தேங்க் யூ